ஹலோ ரேஷ்மா டாக்டரா டாக்டர் என் கொழந்த சரியாக சாப்பிட மாட்டிங்கிறா ப்ளஸ் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேஷன்னோடயே இருக்கிறா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காள் கரெக்டான டைம்லயும் தூங்கவும் மாட்டிங்கிறா டாக்டர் நான் ரைஸ் ஒன்லி தான் டாக்டர் கொடுக்குறேன் வேறு இந்த மாதிரி பனானா ஆப்பிள் இந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல டாக்டர் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போ ஒரு எயிட் மன்த்ஸ் ஆகப்போகுது டாக்ட்ரு யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி அப்படி யாராவது பார்த்தாலே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காள் டாக்டர் ரொம்ப அப்டியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டபிளா எனக்கு எனக்கு தெரில டாக்டர் பாப்பாவுக்கு என்ன கொடுக்குணுன்னு எனக்கு தெரில ஏதாவது தொங்கிடுமோ மாட்டிடுமேன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர் ரொம்ப ரொம்ப இயர்ஸ் தான் கழிச்சு பாப்பா பிறந்ததுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர் அதான் ஸோ ஒன்லி மில்க் மட்டும் தான் கொடுக்குறேன் மோஸ்டலி மில்க் கொடுக்குறேன் வெறும் மில்க் மட்டும் தான் எப்பயாவது ஒன்ஸ் மட்டும் தான் ரைஸ் மட்டும் நல்லா இது பண்ணி கொடுக்குறேன் அதுவும் சாப்பிட மாட்டிங்கிறா வெய்ட்டும் போட மாட்டிங்கிறா டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் காய்ச்சல் அந்த மாதிரியே வந்துட்டுருக்கு டாக்டர்

ஓகே ஓகே இந்த இப்போ இருக்கு ஆ ஓகே ஓகே வெறும் ப்ரோட்டின் பவுடர் இந்த மாதிரிலாம் கலந்து கொடுக்கலாமா டாக்டர் இல்லை மில்க் மட்டும் ம் சரிங்க

சரிங்க டாக்டர் காலையில் கரெக்டாக தூங்கவும் மாட்டிங்கிறா டாக்டர் இன்னும் எதப்பா எழுந்துகிட்டே இருக்காள் கரெக்டாக ஏதாவது எப்பாட்ட ஏதாவது சொன்னோம்னு வைச்சுக்கோங்க அவள் அப்டியே அடமெண்ட் மாதிரி ஒருமாதிரி ஃபீல் ஆகிறா அழுதுகிட்டேவும் சரி நான் இந்த இதுலாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் டாக்டர் பார்த்துட்டு வேணுனா உங்கள் கிட்டே நான் கன்சல்ட் பண்ண வர்றேன் டாக்டர் எப்படி இருக்குதுன்னு ஓகே ஆ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் தேங்க்யூ